ஹலோ சரவணபவன் ஹோட்டலா சார் நாங்கள் இங்கே கிருஷ்ணகிரி வஹாப் நகர்லேருந்து பேசுகிறோம் எங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எதுவுமே இன்னும் வரலியே எவ்வளோ நே காலையில் பத்து மணிக்கு ஆர்டர் பண்ணேன் இப்போ மணி ரெண்டு ஆகுது எல்லா கெஸ்ட்டு சொந்தக்காரங்களெலாம் வந்து வெயிட் பண்ணிட்டிருக்காங்க சாப்பாடு வந்துரும்னு நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் இன்னும் எதுவும் வர மாதிரியே தெரியலியே ஏன் இவ்வளோ லேட் ஆகுது கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் அனுப்புனீங்கன்னால் நல்லாயிருக்குமே நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி என்ன அது ரைத்தா அதுக்கப்புறம் ஸ்வீட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்பளம் கூட்டு பொரியல் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன் இன் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க ஏன் இன்னும் வரல சீக்கிரமாக வரணும் எல்லா கெஸ்ட்டும் வெயிட் பண்ணிட்டிருக்காங்க சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி சார் ஆகிறது எப்போது சொன்னேன் காலையில் பத்து மணிக்குச் சொன்னேன் இன்னும் ஆர்டர் பண்ண ஃபுட்டே வர காணோம் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்புனீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஆர்டரு அவ்வளோ தாங்க